இங்கே உள்ள கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அதோடய அதோடய தரமும் இதுவும் எல் எப்போதுமே கொஞ்சம் க்ளீனாக வச்சிருப்பாங்க ஆனாலும் நம்மளுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் எதுவுமே அங்கே அவ்வளோவா இருக்காது மருந்து டேப்லட்ஸ் மட்டும் இருக்கும் மற்ற இப்போது நம்ம அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படுக்க வசதிகள்லாம் அவ்வளோவா இருக்காது அந்த இடத்துல அப்போ நம்மளை வந்து நம்ம வந்து ஏதாவது எல்லோரும் அங்கே அட்மிட் ஆகிருக்கும் போது நம்மளுக்கு வந்து தேவையா தேவை அப்படின்னு நாங்கள் போய் அட்மிட் ஆகணுன்னா அந்த நேரத்தில் நம்மளை அட்மிட் பண்ண முடியாது அந்த இடத்துல அப்போ நீங்கள் வேற தூத்துக்குடிக்கு ஜிஹெச்சுக்கு போங்க இல்லை திருநெல்வேலி ஜிஹெச்சுக்கு போங்க அப்டிங்குறமாதிரி அவங்கள சொல்வாங்க கொரோனா டைமில் அதிகமான ஒரு ஒரு ப்ரீமெடிஷன்ஸ் எதுவும் இல்லை நம்மளை வந்து நம்ம தான் நம்மளை அதில் பாதுகாத்துக்குறமாதிரி அந்தமாதிரி இருந்துச்சு ஆக்சிஜன் வசதி அந்தமாதிரி ஹைடெக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இங்கே இருக்காது ஏதாவது பிரச்சனை ரொம்ப முடியாது அப்படின்னா நீங்கள் பெ பெரிய ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இங்கே உள்ள பிரைவேட் ஆஸ்பத்திரி வந்து எப்படி இருக்குதுன்னா சும்மா ஒரு சாதாரணமாக க்ளினிக்கு டேப்லட்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க அதில் நம்மளுக்கு தே சும்மா உடம்புக்கு தேவையான ப்ரீக்காஷன்ஸு சும்மா ஒரு மெடிஷன்ஸ் வேணுணா அங்கே போய் எடுத்துக்கலாம் மற்றபடி இங்கே உள்ள ப்ரைவேட் கவுர்மெண்ட் ஹாஸ்பத்திரி வந்து ரொம்ப சொல்லிக்கிறமாரி இல்லை அதை வந்து கொஞ்சம் இது பண்ணலாம் ஏன்னா இங்கே மக்களோட கவுண்ட் அதிகமாக இருக்கிறனால இந்த இடத்துல கொஞ்சம் அதோடய டெவலப்மெண்ட் அதிகப்படுத்தினா அதோட தேவைகளும் கொஞ்சம் அதிகமாகும் மக்களும் அங்கே போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகாமல் எல்லோரும் அங்கேயே போகிறதுக்கு இது பண்ணுவாங்க